எம் எங்கள் குடும்பத்தில் வந்து மா நாலு பேர் நான் என்பேரு வந்து குணசேகரன் எங்கள் பொம்பளைங்க பேர் வந்து பேபி எங்கள் பெரிய பையன் பேர் வந்து பிரவின்குமாரு சின்ன பையன் பேர் வந்து ஜீனத்குமாரு